நாலு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்தெட்டு பதிநாலு ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றிஞ்சு மூணு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்தெட்டு நாலு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்தெட்டு பன்னெண்டு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு